ஹலோ ஸ்விக்கியா நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சில சாப்பாடுலாம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஆர்ட்ரு பண்ணணும் அதை கொஞ்சம் சேத்துக்கிறீங்களா ஓகே ஓகே இதுமாரி நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு பிரியாணி மூணு ஷவர்மா அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இப்போ அதில் வந்து பிரியாணியில் அஞ்சு பிரியாணி ஆர்ட்ரு பண்ணிக்கங்க ஷவர்மாவில் அஞ்சு ஷவர்மா வேணும் ஓகே ஆறு ஷவர்மாவாய் ஓக் நாலு ஷவர்மா போட்டால் ரெண்டு ஷவர்மா ஃப்ரீயா ஓகே அதில் என்ன இன்னும் ரெண்டு ஆர்ட்ரு பண்ணிக்கங்க ஐஸ்கிரீமில் ஒரு நாலு ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வேணும் ஓகே அதில் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்துக்கணும் ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் வேணும் ஆ ரெண்டு ஃப்ரைட் ரைஸு அப்புறம் வந்து ஒரு பெப்சி ஒரு பெப்சி இன்னொன்று வந்து ஒரு ஸ்லைஸு அரை லிட்ரு ஓகே இது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க அதில் ஆமாம் நான் ஆல்ரெடி ஆர்ட்ரு போட்டுருந்தேன் நேம் வந்து ஜெயபாரதி

இன்னும் எவ்வளோ நேரத்தில் வரும் ஓக் ஆல்ரெடி வாங்கிட்டாங்களா சரி மறுபடியும் அதில் அதில் சேர்த்துக்கங்க இந்த பில்லை மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பில்லாக குடுத்துவுட்றீங்களா ஓகே நானும் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிறேன்

ஓகே தேங்க்யூ